நான் லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் தேட்டர் ஒன்று சோனியில் வாங்குனேன் ஃபை பாய்ண்ட் ஒன் அப்படின்னாய்ங்க சரி அதை விட கொஞ்சம் நல்ல குவாலிட்டி சவுண்டு குவாலிட்டி வேணும்னு சொல்லிட்டு சவன் பாய்ண்ட் ஒன்று வாங்குனேன் கிட்டத்தட்ட இருவதாயரூவா செம்மயா இருக்குது சவுண்டு நம்ம தேட்டரில் பார்க்குற மாதிரி சூப்பராக இருக்குது ஃபை பாய்ண்ட் ஒன்னோட சவன் பாய்ண்ட் ஒன்று ஹோம் நம்ம பார்க்கறதுக்கு செம்ம சவுண்டு செம்ம சூப்பர் பயங்கரமா இருக்குது ப்ளூடூத் வசதி இருக்குது ஒய்ஃபை வசதி இருக்குது நம்ம டேரெக்ட்டா நெட்டில் கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டு பிளே பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காவே சில ஆப் மூலமாவே அது பிளே ஆகுது டிஸ்பிளே நல்லா டிஜிட்டலில் இருக்குது சவுண்டு குவாலிட்டி பக்காவாக இருக்குது சொல்லவே தேவையில்லை சோனிக்கு நம்ம டிவிக்கு இப்போ ஸ்மார்ட் டிவிக்கும் இதுக்கும் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி விட்டோம்னா நல்லா ஸ்பீடு பக்காவா நல்ல குவாலிட்டில பிளே ஆகுது சவுண்டு எஃப்எம் வசதி இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது அதுலேயே ஒய்ஃபையோட ரி ஒய்ஃபை ரிமோட்டோட ப்ளூடூத் ரிமோட்டோட சூப்பரா இருக்குது ஃபோன்லேருந்து கனெக்ட் பண்ணும்போது செம்ம சூப்பராக சவுண்டு குவாலிட்டி இருக்குது நா காசு கொடுத்தத்துக்கான ஒர்த்தான ஒரு இதுதான் பேட்ரிலியும் ரன் பண்ணுற மாதிரி ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரிதான் இருக்குது தேங்க்யூ